இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஊர் வந்து வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு வந்து ஏராளமான மக்கள் சுற்றுலா வருவாங்க அதிகமாக வந்து கூட்டம் நிறையா இருக்கும் இங்கே ட்ரை ரயில் ர ட்ரையின் வசதி உண்டு பஸ் வசதி உண்டு காரு பார்க்கிங் உண்டு எல்லாமே உண்டு வேளாங்கண்ணியில பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக ஒன்று கூடுவாங்க புத்தாண்டில் கிறிஸ்மஸ்ல ஈஸ்டர் நேரத்திலலாம் இங்கே ஒன்று கூட்டுற இந்த நேரம் முக்கியமாக வந்து கடல் உள்ளது பக்கத்தில் பீச்சு பீச்சில் வந்து எல்லாருமே போய் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கள் வேளாங்கண்ணி வந்து புனிதமான ஒரு திருத்தலம் இந்த ஆரோக்கிய அன்னை திருத்தலம் புனிதமான புதுமை காட்சிக் கொடுத்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை காட்டுறதுக்கு மக்கள் அனைவருமே ஒன்றுக்கூடக் கூடிய ஒரு மெயினான ஒரு ஊர் இது இப்பவுமே வந்து ஒரு நாலு நாள் விடுமுறை அஞ்சு நாள் விடுமுறை என்றால் கூட வேளாங்கண்ணிக்கு மக்கள் திரண்டு வருவாங்கள் மே மாசத்தில் வந்து அதிகமான கூட்டம் வரும் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது எல்லாமே இங்கே கிட்ட கிட்ட தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் திருத்தல பேராலயம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் மானிஸ்டார் மானிஸ்டார் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது மாதாக்குளம் இருக்குது வே வேளாங்கண்ணி கோ பெரியக்கோயில் இருக்குது கடல் இருக்குது இப்படி வந்து பூங்கா இருக்குது கடல் பக்கத்தில் பூங்கா இருக்குது இங்கேலாம் பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அதிகமாக வந்து அவங்க நேரத்தை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பான இடம் மக்கள் வந்து அதிகமாக ஒன்றுக்கூடி நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க இந்த திருத்தலத்திற்கு மாதாக்கிட்ட வந்து வேண்டிய வரத்தை கொடுப்பாங்கள் என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த சுற்றுலா பயணிகள் வந்து மாதாக்கிட்ட வேண்டிக்கிட்டு போனாங்கன்னாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சாப்பாட்டுக்கு குறைவு கிடையாது நல்ல ஒரு சிறந்த ஆலயம் இங்கே இருக்குது நீ இங்கே வந்து மகிழ்ச்சியான ஒரு புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரு வேளாங்கண்ணி திருத்தலம்